தண்ணீர் வந்து எல்லாம் உயிரினத்திற்கும் அவசியமானது அது இல்லைன்னா எந்த உயிரினத்தினாலயும் வாழ முடியாது ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் தண்ணி தேவைப்படும் குளிக்குரத்துக்கு சாப்பிடறதுக்கு தாகத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறத்துக்கு எல்லாத்துக்குமே தண்ணீ வேணும் ஸோ தண்ணி இல்லைன்னா எந்த உயிரினத்தினாலேயும் இருக்கற முடியாது அது வாய்ப்பே கிடையாது அந்த விஷயத்துக்கு ஸோ தண்ணி வந்து ஒரு வெறும் ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு சராசரி வாழ்க்கைக்கு இல்லை எல்லாம் உயிரினத்துக்கும் எல்லா உயிருக்கே தேவை ஸோ தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அது இப்போது ரீசன்டேஸ்சில் தண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தான் இருக்கு பட் அதுக்கான நிறைய மெசேஜ் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ தண்ணி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸ்சேவ் பண்ண வேண்டிய விஷயம்